ஆ சொல்லுங்க ஓகே சரிங்க ஓகேங்க

ஆ ஆ ஆ

பேசுலாமே பண்ணலாங்க பேசி பார்க்கலாம் அப்படி பண்ணிணாலும் பெட்ரு தானே இப்போ எப்படின்னாலும் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுமில்ல அதனால் நாம் பேசலாம்

ஓகேங்க பேசிவிட்டு நம்ம ஆன்லைன் க்ளாஸ் கண்டெக்ட் பண்ணலாம் ஆ சிலபஸ்சும் ஆ முடி ஆ அதுதான் அப்போ பேசுலாங்க நீங்கள் நீங்களும் பேசிவிட்டு என்னென்னு சொல்லுங்க அதுமாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகே ஓகே அ பேசிவிட்டு சொ கூப்பிடுங்க ஆ சரிங்க

ஓகேங்க ஓகே